ஆ வணக்கம்ங்க சொல்லுங்கள் ஹர்ஷா பேசுகிறோம் என்ன வேணும் சொல்லுங்க ஆ ஆமாம் சொல்லுங்க அந்த மாதிரி இஎம்ஐயில் இருக்குது நம்மகிட்ட வந்து ஹோண்டாய் யூனிக்ஸில் வந்து ஒரு மூணு கார் இருக்குது உங்களுக்கு வந்து எவ்வளோ ரேட்டில் மூணுமே மூணு மாடல் ஒவ்வொரு இதுக்கும் முன்னே பின்னே வந்தது உங்களுக்கு எந்தமாதிரி பட்ஜெட்டில் வேணும்னு சொன்னீங்கன்னால் நான் அந்த காரோடய டீட்டைல்லாம் உங்களுக்கு சொல்லுவேன் அது இஎம்ஐயில் போட்டு தரமாதிரி நான் ஏற்பாடு பண்ணித்தரேன் உங்களுக்கு உங்களுக்கு உங்களோடது பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வந்து உங்களுக்கு அது ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வந்து ஒரு நாலரை லட்ச ரூபாய்க்கு இருக்குது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபது மாடல் வந்து ஒரு ஆறு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு இருக்குது உங்களுக்கு எந்த ரேட்டில் வேணும்னு சொன்னீங்கன்னால் நான் நீங்கள் நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களா ஃப்ரீ தானா அப்போ ஒன்றுமே பிரச்சினை இல்லை நீங்கள் கிளம்பி வாங்க வந்துட்டு நான் காரை காமிக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் கூட பண்ணிப் பார்த்துட்டு எப்படி இருக்குது இதைவிட இன்னொரு கார் இன்னொன்று அடுத்த மாடல் கூட இருக்குது அது வாங்குறமாதிரி இருந்தாலும் பரவாயில்லை உங்களுக்கு இது ஓகேன்னாலும் உங்களுக்கு ஓகே நீங்கள் பார்த்துட்டு உள்ளே எல்லாமே நல்லா இருக்குது டீசல் வண்டி வண்டி எல்லாமே பவர் ஸ்டியரிங்கு எல்லாமே எல்லாமே சூப்பராக தான் இருக்கும் எல்லாமே டயரு சீட் எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இஎம்ஐ கூட ஸ்டார்டிங் ஒரு ஒரு லட்சரூபா கட்டிட்டீங்கன்னால் நான் உங்களுக்கு ரெண்டரை லட்சரூபா வரைக்கும் உங்களுக்கு இஎம்ஐ கூட நான் போட்டுத்தரேன் உங்களோடய ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னால் நீங்கள் நாளைக்கு வாங்க நாளைக்கு நாளைக்கு ஒரு ஒன்போது மணிக்கு வாங்க அப்போ தான் பசங்களெலாம் இருப்பாங்க வேலை செஞ்சுட்டு வந்தீங்கன்னால் நீங்கள் பார்த்துட்டு போயிக்கலாம் சரிங்களா ஆ நீங்கள் எப்போ வர மாதிரி இருந்தாலும் வந்துட்டு வரதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிட்டு வாங்க சரி ஆ ஆ சரி வீட்டில் எல்லாரும் டிஸ்கஷன் பண்ணிட்டு ஆ சரி கால் பண்ணுங்க சரி வச்சிடடுங்களா ஆ ஆ ஓகே ஓகேங்க